ஹலோ சொல்லுங்கள் மேடம் ம் ஆமாம் மேடம் உங்களுக்கு என்ன மாதிரியான கார் மேடம் தேவைப்படுது ஓகே மேடம் ஓகே மேடம் எங்கே மேடம் போகிறீங்க

ஓகே மேடம் ஓகே மேடம் எங்கள்ட்ட வந்து ஏசி காரு நான் ஏசி ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு வந்து விலைய சொல்லிடுறேன் மேடம் நீங்கள் அதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க ஏசின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வரும் மேடம் நான் இப்போ சொல்ல போகிற அமௌண்ட்டுலேருந்து நான் ஏசிக்குள்ள அமௌண்ட்டை வந்து நான் சொல்கிறேன் மேடம் இப்போ வந்து டிரைவருக்கு வந்து ஒன்டேவா ரெ ரெண்டு நாளா மேடம் ஓ ஓகே ஓகே மேடம் அப்படினா டிரைவருக்கு வந்து ஒரு நாள் சம்பளம் வந்து ஐந்நூறுபா மேடம் அது போக காருக்கு ஆயிரத்தி ஐந்நூறுபா வாடகை மேடம் அது போக நீங்கள் டோல் சார்ஜஸு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் மேடம் நான் கம்மி பண்ணிதான் மேடம் சொல்கிறேனே மற்றவங்களோட எங்கே வேணுனா கம்பேர் பண்ணி பாருங்கள் என்னோடு கம்மியாக யாருமே சொல்ல மாட்டாங்க மேடம் நான் கம்மியாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே மேடம் ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் எங்கள்ட்ட இருக்க எல்லா டிரைவருமே நல்லா நல்லா திறமையானவங்க தான் மேடம் உங்களுக்கு நான் நல்ல டிரைவரே அமுச்சிவிட்றேன் மேடம் எத்தனை மணிக்கு மேடம் வரணும் ஓகே மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு அமுச்சிவிட்றேன் மேடம் வேறு எதுவும் உங்களுக்கு காரில் இது உதவி தேவைப்படுதா மேடம் வேறு எங்கேயும் போகணுமா மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு வந்து ஓகே மேடம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கல்லணையும் ஸ்ரீராம் நகர் ஸ்ரீர ஸ்ரீரங்கம் டெம்பிள் மட்டும் போகணுமா மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் உங்களுக்கு காலையில் உங்களுக்கு வந்துவிட்டு டிரைவர் வந்து சரவணனுங்கிற ஒரு டிரைவர் உங்களுக்கு அனுப்ச்சிவிட்றேன் மேடம் அவர் நம்பலு நம்பர் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அவங்கள்ட்ட காலையில் ஃபோன் அடித்து பேசிக்கோங்க மேடம் அவங்க காலையில் கரெக்டாக வந்துடுவாங்க ஓகே மேடம் ஓகே ஓ ஓகே மேடம் ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம்